ஆ சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் வெட்டிங் பிளானர் தான் சார் பேக்கேஜ்ஜெலாம் இருக்குது சார் உங்களுக்கு டூ லேக்கில் இருந்து ஃபைவ் லேக் வரைக்கும் இருக்குது சார் உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் டெக்ரேஷன் வந்து மெயினாக வேணுங்களா இல்லை ஃபுல்லாக பேக்கேஜ் மாதிரி வேணுங்களா சார் உங்களுக்கு ஸ்டேஜ் டெக்ரேஷன் உங்களுக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி காஸ்டு வரும் சார் பேக்கேஜ்ஜில் வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன் வந்து நாங்கள் வந்து பிளாஸ்டிக் பூ வந்து மெயினாக ஃபுல் டெக்ரேஷன் பண்ணுற மாதிரி மெயினாக வந்து இந்த ஸ்டேஜ் இது சேர் கிட்டே மட்டும் வந்து நாங்கள் ஒரிஜினல் பண்ணுற மாதிரி வைக்குற மாதிரி சார் இருக்குது சார் அந்த மாதிரி வேணுங்களா அந்த மாதிரினா உங்களுக்கு லோ காஸ்ட் வந்துடும் சார் இல்லைனா ஃபுல்லாக வந்து இப்போ பூ டெக்ரேஷன் பண்ணுற மாதிரி அனிமேஷன் வைக்கற மாதிரி சார் அதுக்கப்புறம் சேரெலாம் வந்து ரொம்ப கொஞ்சம் கிராண்டாக வைக்கற மாதிரிலாம் இருக்குது சார் ஸ்டேஜில் ஓகே சார் ஒரிஜினலே ப்ள ஒரிஜினல் ஃப்ளவர்ஸே யூஸ் பண்ணுகிறோம் சார் அதில் ஒன்றும் நாே பராப்ளம் சார் உங்களுக்கு வந்து காஸ்டு கொஞ்சம் அதிமாகும் அதில் சார் அது அவ்வளோ தான் உங்களுக்கு ஃடிப்ரண்ட் வரும் சார் அவ்வளோ தான் சார் உங்களுக்கு ம் பேக்ரௌண்ட் அனிமேஷன் மாதிரிலாம் வேணுங்களா சார் உங்களுக்கு பேக்ரௌண்ட் அனிமேஷன் கொஞ்சம் ஓகே சார் பேக்ரௌண்ட் அனிமேஷன் மாதிரி கொஞ்சம் டெக்ரேஷனெலாம் கொஞ்சம் கிராண்டாக வர மாதிரி செய்கிறோம் சார் ஓகே சார் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் பண்ணுறேன் உங்களுக்கு ப்ளஸ் பிளாஸ்டிக்தும் நான் உங்களுக்கு டிஸ்கவு் வாட்ஸ்அப் பண்ணுறேன் நான் என்னென்ன வேணும்னு நீங்கள் பார்த்துட்டு செலக்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எந்த மாதிரி வேணும் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் அதுமாதிரி நாங்கள் ஆட்ரு எடுத்துக்கிறோம் ஆனால் கொஞ்சம் முன்னாடியே சொல்கிற மாதிரி வேணும் சார் ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ்னால் அப்போ தான் நாங்கள் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு டெக்ரேஷனெலாம் கரெக்டாக பண்ண வேண்டியதிருக்கும் நீங்கள் வந்து நாளைக்கு மார்னிங் வந்து இல்லை நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன் இல்லைனா மார்னிங் நேரில் வரீங்களா சார் நேரில் உங்கள் எங்கள் கையில் புக்கு இருக்குது அதை பார்த்து டெக்ரேஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி ஓகே சார் நாளைக்கு வந்துடுங்க சார் ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க சார் தேங்க் யூ சார் ஆ